எங்கள் ஏரியாவில பார்த்தீங்கன்னா நிறையா மதத்தார்கள் இருக்காங்க கிறிஸ்டீனும் இருக்காங்க முஸ்லீமும் இருக்காங்க அண்டு ஜாதியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வந்து ஒரு மளிகைக்கடை வச்சிருக்கேன் அந்த மளிகைக்கடைக்கும் இந்தமாதிரி மதம் வித்யாசம்லாம் இல்லை எல்லாருமே வருவாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த மதத்தார் அந்த மதத்தார் அந்த மாதிரிலாம் எதுமே பார்க்கறது இல்லை மதங்களுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பிரச்சனைகள் வரப்பையும் சரி கலவரங்கள் வரப்பையும் சரி இல்லையா இந்தமாதிரி சாமி கும்பிட்றப்ப இந்தமாதிரி ஒரு சில இடங்களுக்கு மட்டும் தான் அந்த மதங்கள்ங்கிற ஒரு விஷயம் பெருசாக வருது ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி ஒரு பேச்சே கிடையாது மதம் அந்த இது எங்கேயுமே நாங்கள் பார்க்கறதே இல்லை இந்தமாதிரி சில விஷயங்கள்லாம் விட்டுட்டிங்கன்னா எல்லாருமே பொது மக்கள் தான் எல்லாருமே நண்பர்கள் தான் நாங்கள் எல்லாருமே எங்களை ஒரு நல்ல நண்பர்களாக பார்த்துக்குறோம் அதனால எங்களுக்கு அப்போலாம் இந்த மதங்கள்ங்கிற ஒரு விஷயம் தேவையும் படலை அது எங்கள் கண்ணுக்கும் தெரியலை ஆனால் மற்ற விஷயங்கள் வரப்போ தான் தெரியுது ஆனால் மற்ற விஷயங்கள்லையும் இந்த மதங்களை பெருசாக கவனிக்காமல் எல்லா இடங்கள்லையும் நண்பர்களாக இருக்க தான் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உலகம் அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும்